என்னதான் நம்ம மனுஷன் வாழ்க்கையில் வந்து நிறைய லாங்வேஜஸ் இருக்குது இங்கிலீஷ் வந்து அஃப் அஃபீஷியல் லாங்வேஜாக இருந்தாலுமே நம்ம தமிழ்மொழி எப்படின்னு பாக்கும்போது அதுக்குன்னு இருக்கிற தனித்துவம் வந்து என்றைக்குமே குறைய போகிறதே இல்லை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹிந்தி பேசுகிறோம் கன்னடா பேசுகிறோம் தெலுங்கு பேசுகிறோம் மலையாளம் பேசுகிறோம் உருது பேசுகிறோம் வெஸ்ட் இண்டிஸ் பேசுகிறோம் பெங்காலி ராஜஸ்தானி எல்லாருமே சிக்கிம் எங்கேனாலும் சரி ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு மொழி பேசிக்கிட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு மொழிக்கும் அடிக்கல் நாட்டினது அப்படின்னா அது நம்ம தமிழ்மொழி மட்டுந்தான் சொல்லலாம் அந்த தமிழ்மொழியை வந்து உலகம் புக் உலகம் ஃபுல்லாக எங்கேனாலும் பாய்ஞ்சி நிற்கிது தமிழ்மொழி தமிழ்மொழியை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் தமிழ்ல உருவாக்கப்பட்ட புறநானூறு அகநானூறு எவ்வளவோ விஷயங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இப்படின்னு பல பெருமை வாய்ந்த நூல் நூல்கள் வந்து இருக்குது அதில் ஒன்று உலக பொதுமறை என்று எல்லோர்களாலும் போற்றப்பட்ட ஒன்று திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட ஒன்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதிகாரங்கள் ஆயிரத்தி முண்ணூற்றி முப்பது கு குறள்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் முப்பாலும் உடைய நூல்கள் வந்து அப்படின்னு பார்த்தா இந்த திருக்குறள் இது உலக பொதுமறை என்று இன்னொரு பேரும் இதை வச்சு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தமிழ் வந்து எந்த மொழி எத்தனை மொழி பேசினாலும் எல்லா மொழிகளுக்குமே இது வந்து ஒரு அடிக்கல் நாட்டின ஒரு மொழிதான் தமிழ்மொழி வந் தமிழ்மொழி தமிழ்மொழின்றது அது மொழி இல்லை நம்மளோடய வாழ்க்கை நம்மளோடய கலாச்சாரம் நம்மளோடய பண்பாடு நம்மளோடய வீரம் எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ்மொழி எப்பயுமே சரி நம்மால் பிரிக்கப்பட்ட மொழிகள்தான் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படின்னு நம்ம சொல்லுறது நம்ம நம்மள்கிட்டேந்து பிரிந்த மொழிகள்தான் அதெல்லாமே தென் குமரியில் இருக்கிற மொழிகள் வந்துட்டு தென் குமரியான மொழிகள் வந்துட்டு தமிழ்மொழி தமிழ்மொழி அங்கேதான் தோன்றுச்சு அந்த தமிழ்மொழிக்கு ஈடு இணை வந்து எந்த மொழியுமே கிடையவே கிடையாது ஆங்கிலேயர்களான கான்ஸ்டாண்டினோப்பில் அப்படின்னு என்ற ஒரு ஆங்கில அறிஞர் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்றுக்கிட்டு தன்னோடய கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த அவர் தன்னோடய தமிழ் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தமிழ்மொழியை கற்றுக்கிட்டு இங்கே வந்து அவரோடய கான்ஸ்டாண்டினோபில்ன்ற பேரை வந்து வீரமாமுனிவர் அப்படின் சொல்லி மாற்றிக்கிட்டு இங்கே பல நூல் நூல்கள் வந்து அவர் வந்து எழுதி வெளியிட்டார் இப்போ நம்ம ஜியு போப்பை எடுத்துக்கலாம் ஜியு போப் அப்படின்றவரும் ஒரு ஆங்கில ஒரு ஆங்கிலேயர்தான் அவர் வந்துட்டு இங்கேயும் அவரும் தமிழ் தமிழ்மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக இங்கேயே தமிழ் கத்துக்கிட்டு அவரும் சில நூல்கள் வந்து எழுதி அவரோடய கல்லறையில் குறிப்பிட சொன்ன விஷயம் வந்துட்டு இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் என்று எழுத வேண்டும் என்று அவர் வந்து சொல்லியிருந்தாரு அவர் இப்படி தமிழ்மொழி வந்து தமிழர்களை மற்றும் இல்லை ஆங்கிலேயர்களையும் வந்து நம்ம சுண்டி இழுத்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் எங்கே போனாலும் சரி தமிழ்மொழி தமிழ்மொழிதான் தொன்று தொட்டு வழங்கி வந்துட்டிருக்குற மொழி வந்து தமிழ்மொழி அது எப்பவும் எங்கேயுமே நம்ம வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது தமிழர்களாகிய நம்ம வந்துட்டு தமிழ்மொழியை காத்து அது அழிஞ்சிறாமல் நம்மளோடய கலாச்சாரம் எதுவும் போய்டாமல் நம்ம மொழியை வந்து நம்ம பாதுகாத்து வரணும் எவ்வளோ மொழிகள் வந்துக்கிட்டிருக்கு இப்பெல்லாம் ஆங்கிலம் பேசினாதான் ஆ ஆங்கிலம் பேசினா வேலை இருக்குது ஆனால் நம்ம தமிழ் வந்து நம்மளோடய ரத்தத்தில் கலந்த ஒன்று அப்படி ஒரு மொழியை வந்து எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நம்ம விட்டுக்கொடுத்துறாத எங்கேயும் யார்கிட்டேயும் அடிபணிஞ்சிராமல் நம்ம மொழியை நம்மையும் நம்மளையும் காப்பாற்றி கரெக்டாக நம்ம அதை தமிழ்மொழியை வளர்த்து கொண்டு போகணும் ரொம்ப புகழ்வாய்ந்த மொழி தமிழ்மொழி